நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமேசானில் ரெட்மீ மொபைல் ஆர்டர் போட்டேன் அந்த மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் நல்லாருக்கு அதற்கப்பறம் கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாருக்கு அதற்கப்பறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ எதா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் டக்குன்னு இன்ஸ்டால் ஆகுது அதற்கப்பறம் டவரும் நல்லா கிடைக்குது எந்த சிம் போட்டாலும் டவர் நல்லா கிடைக்குது அதற்கப்பறம் நிறையா கேம்மு கேம்ஸ் இருக்கு நிறையா ஆப்ஸ் இருக்கு உள்ளேயே நிறையா சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு அதற்கப்பறம் நிறையா நோட்டிஃபிகே நோட்டிஃபிக்கேஷன் வரதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அது வந்து இதில் ரொம்ப பாசிட்டிவ்வான ரிவ்யூவாக பார்க்குறேன் அதற்கப்பறம் இப்போ ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இல்லாமல் மொபைலோட மொபைல்லயே வந்து நிறைய ஆப் இல்லாமல் நம்மளுக்கு தனியாக ஒரு ஆப் ஏத்திக்கிறமாதிரி கொஞ்சம் ஸ்பேஸெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் கேமுக்குன்னு தனியாக ஒதுக்குற மாரி ஸ்பே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கம்மியான எம்பிலயே நல்லா குவாலிட்டியாக இருக்கு அதற்கப்பறம் பேட்டரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஒரு மண் நேரத்துலயே சீக்கிரம் சார்ஜ் ஏறிருது சார்ஜ் ஏறி இப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு மண் நேரம் நிற்கிது அசால் அசால்ட்டாக நிற்கிது அதற்கப்பறம் இந்த மொபைல் வந்து விவோ ஒய் டுவெண்ட்டி ரெட்மீ மொபைலில் இந்த ரெட்மீ மாடல்லையே இந்த மொபைல் வந்து ரொம்ப நல்லாருக்கு